நாங்கள் பைக்கில் சென்ற இடம் பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் ஈஷா ஊட்டி கொடைக்கானல் இங்கெல்லாம் போயிருக்கோம் அங்கே சுற்றிப் பார்த்துட்டு ஜாலியாக வண்டியிலேயே சுற்றிப் பார்த்து பசங்களோடு சுற்றிப் பார்த்துட்டு இருப்போம் அங்கே போகிற வரைக்கும் டயர்டாக இருக்கும் அப்படி இப்படி சுற்றிட்டு கொஞ்சம் இருக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கும் போயிட்டு அந்த ப்ளேஸை பார்த்ததும் அந்த இதெலாம் டயர்ட்னஸ் எல்லாமே மறந்துவிட்டு ஒரு தனி ஃபீல் ஆகிடும் அப்படியே அங்கே சுற்றி அங்கே இருக்கிறதுல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கே இருக்கிறதுல்லாம் எல்லாத்தையும் சுற்றிப் பார்த்துட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம் அப்புறோம் அங்கே ஏதாவது பெண்ணுங்க வந்தால் சைட் அடிச்சுட்டு அப்படி வருவோம் இருப்போம் அப்படியே சா எங்கேயாவது டீ கடைக்கு போயிட்டு டீ சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் சாப்பிட்டுட்டு பைக்லையே அப்படியே எல்லா இடமும் சுற்றிப் பார்த்துட்டு அது சூப்பராக இருக்கும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லடாக்கில் போகலான்னு பசங்களெல்லாம் சொல்லியிருக்காங்க அங்கே சூப்பராக இருக்கும் செமையாக இருக்கும் அங்கே போய் ஒருவாட்டியாவது போய் பார்க்கணும் அந்த இடத்தப் போய் பார்த்தே ஆகணுன்ட்டு எல்லோரும் சொல்லிகிட்டு இருப்பானுக அதுதான் அங்கே போகணும்னு ஒரு இது லடாக் போகணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எங்கே டெல்லி போய்விட்டு தாஜ்மஹால் பார்க்கணும் அது தான் கொஞ்சம் முடியிலை ஒரு வாட்டி போய் பார்ப்போம் போய்விட்டு பார்த்துட்டு வரணும் அதுதான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொதல் டெல்லி போய்விட்டு தாஜ்மஹாலை பார்த்துட்டு அந்த ப்ளேஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு வரணும்